ஹலோ செல்லுக் கடைக்காரர் பேசுறேங்க செல்லுக் கடைக்காரர் பேசுறேங்க ஹலோ ஆ செல்லுக் கடைக்காரர் ஆமாம்ங்க ஆ ஆ ஓகே மேடம் நாங்கள் இதை நான் பள்ளிவாசலில் மேம் எங்கே வீவோ இருக்கு ரெட்மி இருக்கு ம் ஓகே மேடம் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி இருக்கு ரியல்மி இருக்கு சாம்சங் இருக்கு மொபைல் எல்லா கம்பெனியும் இருக்குங்க இப்போ உங்களுக்கு என்ன மாடலில் என்ன ரேட்டில் வேணுமோ அதை அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்குலாங்க இஎம்ஐயும் வந்து ஆ நல்லாருக்கும் மேடம் ஆ ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லாருக்கும் ஆ இஎம்ஐ எல்லாமே நாங்கள் இருக்கு மேடம் இஎம்ஐ பஜாஜ் இருக்கு டிவிஎஸ் இருக்கு ஹச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க் இதுலையே நாங்கள் லிங்க் பண்ணி விட்ருவோம் நீங்கள் மாதம் ஆயரூவா இந்த மாதிரி ரேஞ்சில் எவ்வளோ கட்ட முடியுமோ நீங்கள் அங்கே இது பண்ணிக்கலாம் மேடம்

என்ன மேடம் எ எதை பற்றி கேட்கறீங்க மேடம் ஆ ஓகே மேடம் எயிட் ஜிபி சிக்ஸ் ஜிபி ஃபோர் ஜிபி இப்படி நிறையா வெரைட்டியில வேறு வேரியண்ட் இருக்கு மேடம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மியில வந்து நோட் டுவல் பார்த்தீங்கன்னா அதுலையே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டுவல் இருக்கு எயிட் ஜிபி ரேமு இருக்கு சிக்ஸ் ஜிபி ரேமு இருக்கு ஃபோர் ஜிபி ரேம் இருக்கு இந்த மாதிரி நிறையா மாடல் இருக்கு மேடம் மேம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அப்புறம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஓகே மேடம் சரி நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாங்க ஓகே மேடம்